ஹலோ ஹலோ ஹலோ ஆ ஏஜென்ட்டா பேசுறிங்க சரிங்க எனக்கு ரொம்ப பசிக்கிது எனக்கு இந்த கொங்கு பரோட்டா கடைக்கு கூட்டிகிட்டு போகனும் கொஞ்சம் பெஷல்லு ஐட்டம் எல்லாம் இருக்கிற கடையாக பார்த்து கூப்பிட்டு போங்க ந எங்கேமே சாப்பிடாத மாதிரி ஒரு திருப்தி கிடைக்கணும் நல்ல டேஸ்ட்டான ஒரு இடத்துக்கு கூட்டியிட்டு போங்க உங்களை நம்பி தான் நாங்கள் இந்த டூரு வந்துருக்கேன் உங்களை நம்பி தாங்க நான் டூர் வந்துருக்கேன் அதனால் எங்களை திருப்தி படுத்துறது எங்களை வந்து குறை இல்லாமல் கூட்டிகிட்டு வரது உங்களுடைய வேலை அதனால் அந்த அந்த கடையை பார்த்து எங்களுக்கு நிறுத்துங்க நாங்கள் சாப்பிடண்ணும் நல்ல பெஷல் ஐட்டமாக இருக்கிற கடையாக பாருங்கள் டேஸ்ட்டு நல்லா இருக்கனும்

ரேட்டு ரேட்டு இருந்தாலும் பரவால்லங்க நல்லா சுத்தபத்தமான கடையாக இருக்கனும் கொஞ்சம் அதிகமாக இந்த கெமிக்கல் எல்லாம் கலக்காமல் கொஞ்ச இயற்கை ஃபுட்டு தயார் பண்ணுற அந்த கொங்கு கடையாக பாருங்கள் ஆமாம்ங்க ஆமாங்க மேடம் ஆமாங்க மேடம் ஆ ரொம்ப பசியாக இருக்கு ம் சரிங் மேடம் சரிங் மேடம் சரிங் மேடம் ஆமாம் ஆமாங்க மேடம் சரிங் மேடம் சரிங் மேடம் ம் அந்த திருப்தி வேணுங்க மேடம் சரிங் மேடம் சரிங் மேடம் ஆ சரிங் மேடம் ஏன்னா ஓட்டல்லு சாப்படுறதுனா எனக்கு அது அதிகமாக பிடிக்காது ஏன்னா சுத்தமாக செய்ய மாட்டாங்க அதனால் தான் கொஞ்ச நல்ல கடையாக பார்த்து கூட்டிகிட்டு போனிங்கன்னா ஏன்னா வெளியில வந்ததுக்கப்புறோம் நம்ப வீட்டு சாப்பாடு எதிர்பார்க்க முடியாது அதனால் கடையில் தான் சாப்பிட்டாவனும் அதனால் வீட்டு சமையல் மாதிரி எங்களுக்கு திருப்தி படுத்துற மாதிரி ஒரு கடையாக பார்த்து எங்களுக்கு பரோட்டா கடைக்கு கூட்டிகிட்டு போங்க எனக்கு பரோட்டா சாப்புடண்ணுனு ஆசையாக இருக்கு சரிங் மேம் அப்படிங்களா மேடம் சரிங் மேடம் நான் வேணா இதுக்கு இதுக்கு முன்னே வெளியில வந்ததில்லை இப்போ தான் பர்ஸ்ட் டைமாக நாங்கள் டூர் வந்துருக்கங்க அதனால் எங்களுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணனும் உங்களை நம்பி தான் நாங்கள் வந்துருக்கங்க ஓகே ஓகே மேடம் ஓகே தே தேங்க் யூ மேம்